ஹலோ குட் மார்னிங் மேடம் ஆ நமக்கு இங்கே இங்கே ஐஸ் சாப்பிட வந்திருக்கோம் இங்கே எப்படிங்க இங்கே ஐஸ் நல்லாயிருக்குங்களா டேஸ்ட்டு ம்

எத்தனை வருஷமாக மேடம் இருக்குது கடை எனக்கு அது மட்டும் ஏன்னா கடை எத்தனை வருஷம் இருக்குது தெரிஞ்சோடன்னே அந்த குவாலிட்டி எப்படினு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஓகே ஆ என்னவெலாம் வெரைட்டி ஐஸ் கிரீம் இருக்குது மேடம்

ம் ம்

ஓகே ஓகே ஓகே எனக்கு வந்து ரெண்டு பட்டர் ஸ்காட்ச்சும் ரெண்டு சாக்லேட்டும் வேணும் பட் டேஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் ஆ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில கடையிலெல்லாம் அந்த முந்திரி அந்த நட்ஸெலாம் நல்லா போட்டு இது பண்ணி தருவாங்க இங்கே எப்படி நீங்கள் பண்ணித் தறீங்க

ஓகே ஓகே சரிங்க மேடம் வே வேறு இது சாக்லேட் கேக் ஆ பார்க்குறேன் மேடம் ஆ இந்த சாக்லேட் மாதிரி கேக் அந்த மாதிரில எதுனா இருக்கா ஐஸ் கிரீம்லேயே எதாது கேக்கு மாரி ஐஸ்கிரீம்லயே கேக் வருது பார்த்தீங்களா இப்போது ம் அது இந்த நான் கேட்ட பட்டர்ஸ்காட்ச் சாக்லேட்டில் கிடைக்குமா ம் எல்லாம் வகையிலேயும் இருக்கலாம் எவ்வளோங்க ப்ரைஸ் வரும் ரெண்டுமே ரெண்டுமே கேட்குறேன் தேர்ட்டி ஓகே ஓகே ஓ ஓ ஓ பட் டெலிவரினால் நீங்கள் எப்போ தருவீங்க டெலிவரினால்

அப்படிங்களா பேமெண்ட்டு இப்போ என்ன ஆன்லைனா ஆ ஓகே ஓகே அது இப்போ நீங்கள் இந்த ஆன்லைனில் இப்போ நீங்கள் கொரியர் அனுப்புறிங்கன்னால் அதுக்கு அது குவாலிட்டி இப்போ அந்த உருகிடாதா அதுக்கு என்ன பண்ணுவீங்கள் எப்படி அனுப்புவீங்க ஓகே ஓகே இல்லைங்க மெல்ட் ஆகிடுமே அதுக்காக நீங்கள் என்ன ஐஸ் ஆ அது தான் அது தான் கேட்குறேன் ஏன்னால் நான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அதுக்காக நான் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி இந்த ஐஸ்கிரீம்மை சொல்லியிருக்கேன் பட்டர் ஸ்காட்ச்சும் இந்த ப்ளஸ் சாக்லேட் நல்லாயிருக்கும் அதுவும் இந்த கடையில் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டு இது நான் உங்களுக்கு ஆட்ரு கொடுக்குறேன் எப்படியும் எனக்கு ஒரு ஒரு ஐம்பது ஐஸ்கிரீம்க்கு மேலே தான் தேவைப்படும் ஐம்பது நூறோ அப்படி கூட வச்சிக்கோங்க எனக்கு அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் என்ன அந்த இதெல்லாம் சொல்லிட்டிங்கனால் எனக்கு கரெக்டாக பக்காவாக எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எனக்கு இங்கே வந்துடணும் நான் நான் நீங்கள் அனுப்பிச்சிட்டு ஒரு வித்தின் ஒரு கால் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டாக நான் வந்து செண்ட் பண்ணிடுறேன் அதில் எந்த பிரச்சனையும் வராது டேஸ்ட்டுடைய அதாவது டேஸ்ட் வேறு நல்லா இருக்கும் இல்லையா ஏன்னா உங்கள் நம்மளே உங்களை கடை நம்பி தான் நான் வாங்குகிறேன் எனக்கு பார்த்து கொஞ்சம் ஆ ஆஃபரில் கொஞ்சம் ஐஸ் கிரீம் எனக்கு அப்படியே பார்த்து பண்ணிக் கொடுங்க ம் ஓகே ஓகே எதுவும் ஆஃபர்ல தருவீங்களா சரிங்க ஓகே ஓகே நான் அமிச்சிவிட்றேன் நீங்கள் கரெக்டான டைம்க்கு அமிச்சிவிட்ருங்க அது மெல்ட் ஆகக்கூடாது தென் உங்களுக்கு கால் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் செண்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கு நான் கேரண்ட்டி ஓகே ரொம்ப தேங்க்ஸுங்க ம் தேங்க் யூ